எனக்கு வந்து ஒ ஒரு அக்கா ஒரு தம்பி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க நாங்கள் மூணு பேரும் வந்து நான் எங்க அக்காவும் வந்து பெ கவெர்மென்ட் ஸ்கூலில் படித்தோம் என் தம்பியை வந்து பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சாங்க நான் வந்து நானும் எங்கள் அக்காவும் வந்து ஒன்றாவதுலேந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தோம் ஆனால் நான் வந்து அஞ்சாவது படிக்கும் போது எங்கள் அக்கா வேறே ஸ்கூல் போய்ட்டாங்க என் தம்பி பக்கத்துலயே ஒரு ஸ்கூலில் தான் படித்தான் அதால நாங்கள் மூணு பேரும் ஸ்கூல் விட்டு வந்தால் எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டுப்பாரு என் ஸ்கூல் லைஃப் அதாவது என் ஸ்கூல் லைஃப் வந்து எங்கள் அப்பா எ நான் ஸ்கூல் லைஃப்பை வந்து அவ்வளோவா என்ஜாய் பண்ணலனாலும் எங்கள் அப்பா அம்மா கூட தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அவங்க அவங்க எந்த அளவுக்கு எங்களை லவ் பண்ணறாங்க அப்படின்றது என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு அதால நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க எங்க அதாவது எங்களை கூப்பிட்டு போகணும் வரணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க என்னாது ரொம்ப கண்காணிப்பாக இருப்பாங்க எங்கள் அப்பா வந்து எங்கள் மேல் எல்லாத்திலுமே ரொம்ப அன்பு வைப்பார் எங்கள் நாங்கள் எது ஆசைப்பட்டு கேட்டாலும் அதை வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாரு அவர் வந்து கஷ்டப்படுறாருன்னு நினச்சிட்டு நாங்கள் எதுவுமே கேட்ககூடாது அப்படின்னு நினைக்க மாட்டார் நீங்கள் கஷ்டபடு நாங்கள் கஷ்டப்படுவோம்னு நினைக்க கூடாது ஆனால் உங்கள் விருப்பப்பத்தை எங்கள் கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாமே பண்ணுவாங்க அப்புறம் எங்கள் அம்மா வந்து ரொம்ப அன்பானவங்க எங்களுக்கு என்ன வேணும் நாங்கள் கேட்டாலும் அதை வந்து அப்படி அப்படியே செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு எதை பிடிக்குன்றத வந்து எங்களுக்கு தெரிஞ்சதை விட எங்கள் அம்மாவுக்குத்தான் தெரியும் நாங்கள் ஒரு துணி எடுக்க போனால் கூட எங்கள் அம்மாக்கு வந்து நீ எங்கள் நாங்கள் எங்கள் அம்மாவை கேட்டு தான் செய்வோம் எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க உனக்கு இது நல்லாருக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே செஞ்சுப்போம் நானும் எங்கள் அக்காவும் வந்து ஒரு சிஸ்டராக இருக்காமல் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் என் தம்பியும் நானும் அதாவது நாங்கள் ஒரு மூணு பேருமே ஒரு அன்பு காட்டி ஒன்றாவே இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே எங்கள் அதாவது ஒற்றுமை அப்படின்ற மாரிதான் இருப்போம் சண்டை அதாவது சண்டைலாம் வரும் அதலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்புறம் என்னாது நாங்கல்லாம் திருவிழானால் ரொம்ப ஒன்றா ஒ எல்லாருமே ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரேமாதிரி இருப்போம் பிகேவியர்லாம் ஒரேமாதிரி இருக்கும்ன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து எ அது நடக்கும்போது அக்கா தங்கச்சிங்க எப்படி ஒன் ஒற்றுமையாக இருக்குது அப்படில்லாம் சொல்லும் போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் எங்கள் அப்பா வந்து கறிக்கடை வச்சிருக்கார் அந்த ஆனால் எப்பவுமே சந்தோஷமாக இருப்பார் என்றைக்குமே வேலைக்கு போயிட்டு வந்தால் அந்த கஷ்டத்தை தெரியாத எங்களுக்கு வந்து எப்பவுமே சந்தோஷமாக பேசிக்கிட்டுதான் இருப்பார் எங்கள் அப்பா வந்து எந்த அளவுக்கு எங்களை சந்தோஷமாக வச்சுக்கினும்னு நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு வச்சுப்பாரு எப்பவுமே காசு இல்லை அப்படின்னு இதுநாள் வரைக்கும் சொன்னது கிடயாது எங்களை படிக்க வக்கிறதில் எப்பவுமே அவர் முன்மயா முதன்மையாக இருந்துருக்கார் எங்கள் கூடல்லாம் ஜாலியாக மழை பெஞ்சா அதமாதிரி டைமுலலாம் வந்துவிடுவோம் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஒரு ஓட் ஃபர்ஸ்ட் நாங்கள் கூரை வீட்டில் இருந்தோம் அப்பறம் நாங்கள் வீடு கட்ட ஆரமித்தோம் எங்கள் வீடு எப்படி இருக்கும்னால் இப்போ வந்து மாடிவீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் மாடிவீட்டில மாடிவீடு பக்கத்தில் வந்து கூரை வீட்டில் தங்கிகிட்டு தான் மாடிவீடு கட்டிகிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டில் அடிக்கடி ஃபங்ஷன்லாம் நடக்கும் எங்கள் அப்புறம் எங்கள் அக்கா வந்து பிபிஏ படிக்கிறாங்க எங்கள் அக்கா பேர் ஜெயப்பிரியா என் தம்பி வந்து நைன்த் ஸ்டெண்டர்ட் படிக்கிறான் இப்போது டென்த் ஸ்டேண்டர்ட் போக போகிறான் அவன் பேர் கிருஷ்ணகுமார் அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பெர்சன் ஒருத்தங்க இருக்காங்க தரணிசஞ்செய் எங் எங்கள் எனக்கு எங்கள் அக்கா பையன் சூப்பராக இருப்பான் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் வந்து ரொம்ப குழந்தைங்கனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் அதில் வந்து எங் எனக்கு எங்கள் அக்கா பையன்ற போது எனக்கு எனக்கு அவன் பையன் மாதிரி அதனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அவன் வந்து எது பண்ணாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் கூட நான் ரொம்ப நேரம் இருக்கணும்னு நினைப்பேன் எப்பவுமே அவன் என் கூடவே இருக்கணும்னு நினைப்பேன் நான் வந்து ஒரு டுவெல்த் படிக்கிற ஸ்டேஜில் வந்து எங்கள் அப்பா எங்களை விட்டு போய்ட்டாரு ஆனால் வந்து நான் எப்பவுமே எங்கள் அப்பா இல்லைனு நினச்சது கிடையாது எங்கள் அப்பா எங்கள் கூடவே இருக்காருன்னு தான் நான் எப்பவுமே இருப்பேன் அதாவது எங்கள் அப்பா விட்டுபோகல ஆனால் எங்கள் கூட இருக்கார் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் எங்கள்கிட்ட உடம்பு சரி இல்லைன்றது சொல்லலை அது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்பறம் வந்து எங்கள் அப்பா இல்லாமல் எங்கள் அம்மா வந்து ஒரு பெண்ணாக இருந்து எங்களல்லாம் வளர்க்குறது வந்து எங்களுக்கு பெருமை எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா கறிக்கடையை போய் பார்த்துக்கிறாங்க இப்போ வந்து நான் படிக்கும்போதுலாம் எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாம் ஓரளவுக்கு நான் படிக்கலை ஸ்டேஜ்லாம் போகும்போது எங்கள் அம்மாதான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்க வந்து நான் என்ன ஆசைப்படுறனோ அதை கண்டிப்பாக செய்யுனும்னு எங்கள் அப்பா நினச்சமாரியே செய் நினைப்பாங்க நாங்கள் இதுவரைக்கும் இது கேட்டு யாரும் எனக்கு இல்லைனு சொன்னது கிடையாது சொந்தகாரங்க எங்களை கைவிட்டாலும் எங்கள் அம்மா வந்து எங்கள் ஒரு பொண்ணாக இருந்து எங்களல்லாம் பார்த்துகிறது எங்களுக்கு ரொம்ப பெருமை அதனால எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே அப்பா அம்மான்னால் ரொம்ப பிடிக்கும் என்ன ஸ்பெஷல்னு கேட்டால் எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து என்னை அவங்க என் அவங்க எனக்கு எனக்கு அவங்களுக்கு வேறே பிள்ள இல்லைனாலும் எனக்கு வேறே அம்மா இல்லை அதனால் எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எ என்னாது தரணிசஞ்செய் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லாம் அவனை பற்றி நிறைய சொல்லலை ஆனால் அவன் வந்து ஒவ்வொரு பிகைவியர் பண்ணும்போதும் எனக்கு அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் மத்தவங்கள்கிட்ட போனால் அழுவான் என்கிட்ட வந்தால் அழமாட்டான் என் கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பான் எங்கள் வீடு வந்து சொரத்தூரில் இருக்குது எங்கள் அப்பா கறிக்கடை போட்டிருக்காருனு உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன் எங்கள் அப்பா கறிக்கடை முடித்திட்டு எப்பவுமே காலையில் போய்விடுவாங்க பிகவ் அதாவது ஃபங்க்ஷன் டைம்லலாம் காலையில் போய்விடுவாங்க நாங்கள் மற்ற வீட்டிலலாம் எல்லாரும் இருப்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க அதலாம் நான் சிலவாட்டி நினச்சிருக்கேன் பட் ஆனாலும் அதுவும் நம்பளுக்காக சம்பாரிக்க தான் போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அதலாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் எங்க வீட்டில் ப தீபாவளி பொங்கல் டைம்லலாம் கறிக்கடை போடுவாங்க அந்த டைமில் நிறைய ஓடும்ல அதால கறிக்கடைக்கு போய்விடுவாங்க அதால அவ்வளோ நாங்கள் இது பண்ண மாட்டோம் அவங்கதான் பேசுவாங்க பேசி அவங்கதான் கறிக்கடை போய்விட்டு திரும்ப வந்து நைட்டில் என்ஜாய் பண்ணுவோம் நைட் டைம் சில டாஸ் நைட் டைம்மில் போய்விடு போய்விடுவாங்க ஆனால் பட் எனக்கு அந்த டைம்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து அவங்களும் எங்கள் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்ருக்கேன் ஸோ ஆசைப்பட்டாலும் என் மனசுக்குள்ளே என்ன நினைப்பனா அவங்க நம்மளுக்காகத்தான் வேலைக்கு போகிறாங்க அப்படினு நினச்சிட்டு விட்டிருவேன்